புதிதாக யோகா செய்யும் நபர்களுக்கு என்னோட ஆலோசனை என்னென்னா ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் ஏழுஞ்ச உடனே யோகா செய்வதன் மூலம் நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கே ஒரு மாற்றம் தெரியும் யோகா செய்யாமல் இருக்கிறப்ப எப்படி நம்ம உடல் இருக்கோ அதே மாதிரி யோகா செஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நன்மையாக நம்ப உடல் இருக்கோ நம்மளுக்கே ஒரு மாற்றம் தெரியும் யோகா செய்வதன் மூலம் என்னென்ன கட்டுப்படுத்தலாம் இந்த மூச்சு இந்த மூச்சு வாங்குகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும் யோகா வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது காலையில் ஏழுஞ்ச உடனே நடக்கிறது ஜாகிங் போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி காலையில் ஏழுஞ்ச உடனே யோகா செய்யாமல் ஃபஸ்ட்டு ஒரு எக்சசைஸ் வாமப் செய்யணும் அதை செஞ்சதுக்கு அப்பறம் சூரிய நமஸ்க்காரன்னு ஒன்று இருக்குது எப்போயுமே அஞ்சரைக்கு மேல் இல்லைன்னா ஆரற எப்போ சூரியன் உதிக்கிதோ அப்போயிலேந்து யோகா செய்ய ஆரம்மிக்கணும் அப்போ தான் ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கே கிடைக்கும் எப்போயுமே அதை அப்படி தான் செய்யணும் யோகா காலையில் ஏழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்க்காரம் செஞ்சிட்டு அது வ சூரிய நமஸ்க்காரம் எதுக்கு செய்கிறோன்னா அது வந்து யோகாக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது அப்படி செஞ் அப்படி தான் செய்யணும் அதுக்கு அப்பறம் யோகா செய்வதன் மூலம் நம்ம கால் கை வலிக்கிறதெல்லாம் நிற்பாட்டலாம் அது அதுக்குனு ஒவ்வொரு ஆசனம் இருக்குது சக்கராசனா ஹாலாசனா பத்மாசனா இந்த மாதிரி வித விதமான ஆசனாலாம் இருக்குது நீங்களாவும் செய்யலாம் இல்லைனா யார்க்கிட்டையாச்சிம் கோச் மாஸ்டர் அந்த மாதிரி யார்கிட்டயாச்சிம் கேட்டும் செய்யலாம் இது வந்து வீட்லேயும் செய்யலாம் நார்மலாக நாம்பலா யூ யாராச்சும் ஃபோனில் பார்த்து நாம்ளும் நம்மளுக்கு தெரியலன்னா நாம்பலா ஒவ்வொரு ஆசனாவா எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா கிளாஸ் போகலாம் நம்ம செய்யலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் நநிறையா விதம் இருக்குது அதுக்கு அப்பறம் மூச்சு பயிற்சி அப்படினு யோகாலையே மூச்சு பயிற்சின்னு இருக்குது மூச்சு பயிற்சி செய் டெயிலியும் செய்யணும் மெடிட்டேஷன் டெயிலியும் செய்யணும் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் ஆஸ்த்துமா இருந்துச்சின்னா ரொம்ப கண்ட்ரோலாக ஆகும் சீக்கிரமே சரியா போயிடும் ஆஸ்த்துமா தொண்ணூறு வயசுலேயும் யாரோட ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நாம்மளே எந்த விதமான ஒரு வேலையும் நாம்மளே செய்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் யோகான்னா நம்ம லைஃப் லாங் செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் லைஃப் லாங் நம்மளுக்கு அது கிடைக்கும் இதன் மூலம் நம்மளுக்கு யோகா மூலம் பலன் கெடைக்கும் நிறையா பேரு வரும் காலத்துலலாம் யோகா என்னனு தெரியாமல் போகிற அளவுக்கு இருக்குது நம்ம நாம்ப இனிமேட்டு நாம்மலா எடுத்து செஞ்சால்தான் யோகா இப்படிலாம் செய்யலாம் அப்படினு நம்மளுக்கும் தெரியும் யோகா செய்வதன் மூலம் பல நன்மைகள் நடக்கும்